நா வந்து ஆன்லைனில் ஒரு ஃபோன் வாங்கினேன் என்ன ஃபோன்னா ஓப்போ ஃபோனில் ஒன்று வாங்கினேன் நான் வாங்கும்போது வந்து சவன்டீன் எபவ் சவன்டீன் தெளசண் கிட்ட கொடுத்து வாங்கினேன் சவன்டீன் தெளசண் கொடுத்து வாங்கி ஒரு எய்ட் மன்த்ஸ் கிட்ட ஒர்க் ஆச்சு எய்ட் மன்த்ஸ்னா ஒன் இயர் ஆல்ரெடி வாரெண்ட்டி தான் அந்த மொபைலுக்கு ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆன்லைனில் வாங்கினா அந்தளவுக்கு குவான்டிட்டியாக இருக்காதுன்னு நிறையா பேர் சொன்னாங்க நல்லாயிருக்காது சீக்கிரமாக கெட்டுப்போய்டும் நேரில் போய் நம்ம பார்த்து வாங்கினா இன்னும் நம்ம பேசி ரேட் கம்மி பண்ணியாருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு திரும்ப நம்ம சரியில்லேன்னாக்கூட அந்த ஃபோனை நம்ம எடுத்துட்டு போய் கேட்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க சரி இருக்கட்டும் என்ன தான் இருந்தாலும் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி பார்ப்போமேன்னு நானும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் வாங்கி எய்ட் மன்த்ஸ்லேயே வந்து பேட்டரியோட குவாலிட்டி நல்லாயில்ல சீக்கிரமாக வந்து அந்த ஃபோன் வந்து அதாவது சார்ஜெஸ் நிக்காமல் அப்புறம் வந்துட்டு சவுண்ட் அந்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த கிளாரிட்டி வந்து போக போக அந்த சவுண்ட் கிளாரிட்டி அதில் இல்லை அதனால எனக்கு அந்த ஃபோன் பிடிக்கவே இல்ல நான் வந்து அதான் திரும்ப அந்த இதுக்கே ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேர் நம்பருக்கு கேட்கும் பொழுது வந்துட்டு கடையில் கொடுத்து நாம் தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க திரும்ப கொடுத்து சரி பண்ணால் ஒர்க் பண்ண வாங்கின காசில் பாதி காஸ்ட் வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு கடையில் கொடுத்து வேலை பாக்கிறதுக்கே அந்த ஃபோனை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கு அதனால நான் வந்து ஆன்லைன்லலாம் ஃபோன் வாங்கிறத வந்து யாருக்கும் சஜ்ஜெஸ் பண்ண மாட்டேன் அதனால யாரும் ஆன்லைன்லலாம் ஃபோன் வாங்க வேண்டாம் நேரில் போய் பார்த்து வாங்கினா கூட அந்த கடையில் நம்ம ரிட்டன் போய்ட்டு உங்கள் கிட்ட தான் வாங்கினோம் ஃபோனில் இந்த மாதிரி ஆயிடுச்சி அப்படின்னா கூட அவங்கள் நம்ம அவங்களை கொஷ்ஷீன் பண்ண முடியும் அவங்க நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க இப்படி நம்ம ஆன்லைனில் வாங்கிறதால நமக்கு யார் அந்த ப்ராடெக்டை தராங்கன்னே நமக்கு தெரியலை ஸோ அப்போ நான் உங்களை வந்து நம்ம கொஷ்ஷீன் பண்ணவே முடியாது அதனால வந்து நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் வந்து நேரில் போய் வாங்கிறத வந்து நல்லதுன்னு நான் இப்போ தான் எனக்கு தோணுது எதுனா இருக்கட்டும் ஃப்ரிட்ஜ்ஜாக இருக்கட்டும் வாஷிங்மிஷினாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன அப்லையன்ஸஸாக இருக்கட்டும் எந்த பொருளாக இருந்தாலும் நமக்கு ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்றதை விட நேரில் போய் வாங்குவது பெட்டரானது ஏன்னா எந்த இதுவுமே நம்ம வந்து யாரையும் கொஷ்ஷீன் பண்ண முடியாது ஆன்லைனில் வாங்கினா கஸ்டமர் கேர் கிட்ட சொல்வோம் நமக்கு அந்தளவுக்கு லாஸ் டைம் ரெஸ்பான்ஸ் இருக்காது என்ன நான் வாங்கின பொருள் அளவுக்கு அதில் ரெஸ்பான்ஸ் கிடையாது அதனால ஆன்லைன்லலாம் வாங்கிறத மே பி வந்து அவாய்ட் பண்ணிடலாமோன் தோணுது நான் அவாய்ட் பண்ணிட்டேன் என்னை யார்னா கேட்டால் வந்து ஆன்லைனில் வாங்க வேண்டாம் எனக்கு வந்து சில ப்ராடெக்ட் நல்லாருக்கு சில ப்ராடெக்ட் நல்லா இல்லை நான் நல்லாயிருக்கும் பொழுது நம்ம அதுக்கு குட் ரிவ்யூ கொடுக்குறோம் ஆனால் நல்லாயிருக்கு நல்லா இல்லாத போது நம்ம அந்த கஸ்டமர் கேர்கிட்ட சொல்லும் போது நமக்கு சரியாந்தற ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது அதனால எனக்கு வந்து ஆன்லைனில் வாங்குறது பிடிக்க மாட்டேங்குது இதுன்னு இல்லை நான் நிறையா பொருள் வாங்கி பார்த்துட்டேன் ஆன்லைனில் அது அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை நம்ம ஒரு பொருள் சொல்லுவோம் வரது ஒரு பொருளாக இருக்கும் போடுறது ஒரு நம்ம ஆர்ட்ரு பண்ணுறது ஒரு கலராக இருக்கும் நமக்கு வரது ஒரு கலராக இருக்கும் அதனால அதில் அந்தளவுக்கு எனக்கு சேட்டிஸ்ஃபைடு இல்லை சரி வந்தது வாங்கிட்டோம் அப்டின்னு நெனச்சிட்டு ஒர்க் பண்ணிட்டிருந்தா எய்ட் மன்த்ஸ்லேயே அந்த ஃபோனோட பேட்டரி குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சி சீக்கிரம் பேட்ரி சார்ஜ்ஜஸ் வந்து அந்தளவுக்கு நிற்காது சார்ஜ்ஜஸ் ஏறுறதுக்கும் லேட்டாகும் ஒன்றும் ஒன்றும் வந்து அவ்வளோ நிறையா கொறை இருக்கு நம்ம சவன்டீன் தெளசண் கொடுத்து வாங்குறோம் அப்படினா அந்த ஃபோனில் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கணும் ஆனால் நான் சவன்டீன் தெளசண் கொடுத்து வாங்கினத்துக்கு நான் மேலே காசு கொடுத்து நிறையா சேர்விஸ் பண்ண காசு தான் அதிகமாக இருக்கு அதனால ஆன்லைனில் ஃபோன் வாங்கிறதுலாம் அவாய்ட் பண்ணிடலாம் வேணா நிறையா எல்லோருமே இப்போ வந்து இப்போ உள்ள காலங்களில் வந்து எல்லோருமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதை வாங்குறதாவே இருக்காங்க க்ளாஸரீஸ் கூட இப்போலாம் வந்து ஆன்லைனில் தான் ஆர்ட்ரு பண்ணி வாங்குறாங்க இதே நம்ம நேரில் போய் பார்த்தோம்னா அந்த க்ளாஸரீஸ்ஸோட எம் எம்ஆர் எக்ஸ்பீரி டேட்டு எம்ஆர்பி இதெல்லாம் பார்த்து வாங்கலாம் அதனால் நம்ம எல்லாம் நேரில் போய் வாங்கலாம் அப்படிங்கிறதை நான் சஜ்ஜெஸ் பண்ணுறேன் வெளியில் போய் பார்த்தா தான் நமக்கும் விலைவாசி தெரியும் அந்த பொருளோட அந்த பொருள்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் எப்படிலாம் இருக்கும் அந்த பொருள் எந்த கடையில் வாங்கினா நமக்கு ரிட்டன் அதில் ஏதோ கொறைன்னா கூட அந்த கடைலேயே வந்து நம்ம கேட்க முடியும் இதே நம்ம ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக அந்த என்கொயரீஸ்லாம் நம்ம பண்ணவே முடியாது அதனால எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம நேரில் போய் வாங்கலாம் அது தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஆன்லைனில் வந்து சஜ்ஜெஸ் பண்றதை விட நான் இப்போ வந்து ஃபோனில் வாங்கி ஏமாந்துட்டேன் இப்போ அந்த மாரி எந்த பொருளையும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் தான் இது ஸோ எல்லோருமே வந்து நேரில் போய் வாங்கலாம் எந்த பொருளாக இருந்தாலும் நேரில் போய் நம்ம தொட்டு பார்த்து ரியலைஸ் பண்ணி வாங்கிற ஒரு பொருளோட அருமை ஆன்லைனில் கிடையாது நம்ம ஃபோனில் அவங்க எடிட் பண்ண ஒர்க்காக கூட இருக்கும் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் போட்டிருக்காங்கன்னா அப்போ அதோட கிளாரிட்டி பார்த்துட்டு நம்ம வாங்குவோம் ஆனால் நமக்கு வரப் பொருளோட கிளாரிட்டி வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாம் ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கினா யாரையும் நம்ம என்கொயரி பண்ண முடியாது என்கொயரி பண்ணலாம் சின்ன பொருட்கள் மட்டும் தான் பண்ண முடியும் அதும் வாரெண்ட்டி குடுத்த வரைக்கும் தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த பொருள் நம்ம நம்ம தான் பண்ணிக்கணும் என்னா அதில் ரிப்பர் வந்தாலும் சரி எப்படி போனாலும் அது நம்ம மட்டும் தான் பண்ண முடியும் அதனால வந்து நேரில் போய் பார்த்து அதுக்கு செலவானாலும் பரவாயில்ல நம்ம நேரில் போய் பார்த்து வாங்குவதே பெட்டர் ஏன்னா எப்போ எப்போ வேணாலும் காசு இன்க்ரீஸ்ட் காஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல டிக்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல நம்ம நேரில் போய் பார்க்கும்போது அது ஒரு அழகாக தெரியும் இப்போ ஒரு பொருளை பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் நாலு பொருள் அதில் அழகாக தெரியும் அப்போ இன்னும் ரெண்டு நம்ம வாங்க தோணும் ஸோ வந்து அதை நேரில் பார்க்கும் போது நமக்கு பொருள் வந்து இன்னும் அதிகமாக வாங்க தான் தோணும் ஸோ பொருள் குவாலிட்டியும் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் நம்ம அங்கயே போய்ட்டு வாங்குவது வந்து நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் வாங்குவது பர்ச்சேஸ் பண்றதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஒரு சில பொருட்கள் மட்டும் தான் நமக்கு நல்லா வரும் எல்லா ஒரு பொருள் நல்லா வந்துட்டு எல்லா பொருளும் நல்லா வரும் அப்டின்னு நம்ப கூடாது ஏன்னா ஒரு பொருளில் வந்து நல்லா வர மாதிரி கொடுக்கலாம் இன்னொரு பொருளை வந்து நமக்கு தப்பாக வரலாம் அதனால் நம்ம கொஷ்டீன் பண்ண முடியாது நமக்கு ஒரு சமயம் வந்து ரிட்டன் எடுப்பாங்க சில கம்பெனியில் வந்து ரிட்டன் இருக்காது அப்போலாம் நம்ம என்ன பண்ணுறது வாங்கின பொருளை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரும் ஸோ வந்து யாரும் அந்த மாதிரி பொருள்லாம் வேண்டாம் நம்ம வந்து நேரில் போய் பார்த்து வாங்கணும் அப்படினா தொட்டு ரியலைஸ் பண்ணி இந்த பொருள் இப்படி இருக்கா அப்படி இருக்கா இதை இப்படி பண்ணலாமா நம்ம வந்து ஒருத்தவங்களை இப்போ ஒரு பொருள் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற பத்தும் பக்கத்தில் இருக்குறவங்களை வந்து நம்ம கீப்பரை வந்து நம்ம ஒரு ஒரு கொஷ்டீன் பண்ண முடியும் இந்த பொருளை இப்படி யூஸ் பண்ணலாமா அப்படி யூஸ் பண்ணலாமா இதை எப்படி யூஸ் பண்ணணும் இத எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படி நம்ம அவங்களை கொஸ்டீன் பண்ணலாம் ஆன்லைனில் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணிப்போம் அதில் உள்ள ரிவ்யூஸை படிப்போம் நாலு பேருக்கு நல்லாயிருக்கும் அவங்களோட ரிவ்யூஸை பார்த்துட்டு நம்ம வாங்கனுன்னு தோணும் ஆனால் நாலு பேருக்கு நல்லா வந்த பொருள் வந்து அஞ்சாவது பேருக்கு நல்லா வராது அப்படி ஆர்ட்ரு பண்ணி தான் எனக்கு அந்த ஃபோன் ஒழுங்கா வரலை ஸோ யாரும் வந்து ஃபோனில் ஆர்ட்ரு பண்ணுறது அதாவது க்ராஸரீஸா இருக்கட்டும் கிச்சன் அப்லைன்ஸெஸ்ஸாக இருக்கட்டும் மத்தபடி என்ன ப்ராடெக்டாக இருந்தாலும் சரி எலக்ட்ரானிக்கல்ஸாக இருக்கட்டும் எல்லாம் நம்ம நேரில் போய் தொட்டு ரியலைஸ் பண்ணி வாங்கிற பொருள் தான் நல்ல பொருளாக இருக்கும் அதனால் யாராக இருந்தாலும் நேரில் போய் வாங்குவது பெட்டர்